ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வணக்கம் உபர் ட்ராவல் ஏஜென்சிங்களா சார் சார் வணக்கம் ஒன்றும் இல்லை ஆமாம் காலையில உங்க இதில் கேப் புக் பண்ணி இருந்தோம் ஆமாம் காலையில போகறதுக்கு புக் பண்ணி இருந்தோம் ஆக்சுவலாக அது பண்ணுனது வந்து பார்த்திங்கன்னா முந்தாநாளே பண்ணியாச்சு சரிங்களா முந்தாநாள் பண்ணியாச்சு நேற்றுக்கு முத நாளே பண்ணியாச்சு இதுமாதிரி கேப் வந்து இத்தனை மணிக்கு நீங்கள் வந்துரணும்ன்னு நான் லொகேஷன் ஷேர் பண்ணி விட்டேன் எல்லாமே பண்ணி விட்டேன் அவர்கிட்ட அட்ரஸுமே சொல்லி விட்டேன் தெளிவாகவே சொல்லி விட்டேன் உங்க டிரைவர் கிட்ட ஆனால் நாங்கள் காலைல எல்லாருமே ஃபங்ஷனுக்கு போகறதுக்கு கிளம்பி நிற்கிறோம் உங்க கேப் வரவே இல்லை சார் சரின்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறோம் அதேமாதிரி உங்க டிரைவருக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்றாப்பில எத்தனை வாட்டி சார் பண்ணுறது ஃபோன்னு ஒரு வாட்டி பண்ணலாம் ரெண்டு வாட்டி பண்ணலாம் எத்தனை ஃபோன் பண்ணுறது ஆ ஏன் சார் சொல்லுங்கள் உங்க கேப் டிரைவருக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறது ஏன் சார் ஃபேமிலியாக எல்லாம் வெளில போணுன்னு கேப் புக் பண்ணி இருக்குறோம் ஒன்று அன்னைக்கே சொல்லி இருக்கணும் வரல வேறு இடத்துல புக் பண்ணிங்கன்னு சொல்லி இருக்கணும் எதுவுமே இல்லாம ஃபோன் பண்ணா எடுக்காம ரெஸ்பான்ஸ் இல்லாம என்ன இருந்தா அது என்ன சார் அர்த்தம் அது சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணி இருக்கோம் எல்லாம் பண்ணி இருக்கோம் போயி இருக்கோம் வந்து இருக்குறோம் ஆ இந்தமாதிரி இருந்தா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் என்ன சார் பண்ணுறது சொல்லுங்கள் ட்ராவல் ஏஜென்சி நீங்கள் வச்சி இருக்கீங்க உங்கள்ட்ட காரு கேட்டா கொடுப்பீங்கன்றதுல நாங்கள் நெட்டை பார்த்து ஆர்டரு பண்ணி இருக்கோம் இத்தனாம் தேதி போணும்ன்னு சொல்லி இருக்கோம் இந்த டையதுக்கு போணும்ன்னு சொல்லி இருக்கோம் இந்த ஏரியாக்கு வாங்கன்னு சொல்லி லொகேஷன் ஷேர் பண்ணி இருக்கோம் இதெல்லாம் மீறியும் அவர் வர்லன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் உங்க ட்ராவல் ஏஜென்சி தானே சார் நீங்கள் மேனேஜர் தானே பேசுறீங்க சொல்லுங்கள் பாருங்கள் சார் இதுமாதிரி அதாவது நீங்கள் உங்கள் டிரைவர் செஞ்சது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் அதனால் பல பேருக்கு பல இழப்புகள் ஒரு ஃபேமிலி எல்லாருமே அவங்க அன்னக்கு டேவை லாஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒரு ஃபங்ஷனுக்கு போணும்ன்னு வெயிட் பண்ணுறாங்க டிரைவர் வரல வேறு இடத்துல கார் புக் பண்ண முடியாது பாருங்கள் எவ்வளோ சங்கடங்கள் உறவினர்களுக்குள்ளாற இல்லை மற்ற மற்ற விஷயங்கள் எவ்வளோ இருக்கு அன்னக்கு டே போச்சு ஃபங்ஷன் நல்ல முறையில் போ முடியல ஃபேமிலியாக அன்னைக்குள்ளே என்ஜாய்மெண்ட் போயிடுச்சு எல்லாம் மூட் அவுட் ஆயி விட்டாங்க கேப் வரலன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் டிரைவரை விசாரிங்க சார் லீஸ்ட்டு உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அவர் மொபைல் எடுக்கலை சரி ஃபோன் ப்ராப்ளமாக இருக்கட்டும் ஏதோ பர்சனல் இது இருக்கட்டும் ஏதோ இருக்கட்டும் உங்கள் ஏஜென்சி இருக்குல்ல நீங்கள் மேனேஜர் இருக்கீங்களே உங்கள்கிட்ட அவர் சொல்ல வேண்டிய தானே இதுமாதிரி பிரச்சனை நான் வரல கார் புக் பண்ணி இருக்காங்க போயி இருக்காங்க வந்து இருக்காங்கன்னு உங்கள்கிட்ட அவர் சொல்ல வேண்டியது தானே பாருங்கள் சார் இதுமாதிரிலாம் பண்ணதிங்க சரிங்களா சரி இந்தமாதிரி மிஸ்டேக் இனிமேல் வராம பார்த்து நடந்துங்க சரிங்களா எல்லாருமே வந்து ஒரு பிளானில் தான் எல்லாம் வெளில போணும்னு நினைப்பாங்க நீங்கள் நல்லா கிளம்பி போகற நேரத்தில் நீங்கள் இந்தமாதிரி பண்ணிங்கன்னா அவங்க மூட் அவுட் ஆயி விடுவாங்க சரிங்களா இந்தமாதிரியான இதெல்லாம் பண்ணாம பாருங்கள் ஓகே தேங்க் யூ